ஆ ஹலோ யார் ஆ சொல்லுங்கள் ஆமாம் ஆ நல்லா வாங்கிக்கிறோம் எந்த ரேஞ்சில் தருவீங்க ஜாஸ்மீன்ல நிறைய டைப் இருக்கே எந்த டைப் சார் தருவீங்க நீங்கள் ஓகே ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா இல்லை கொஞ்சம் பழசு மாதிரி இருக்குமா ஏன்னா பறிச்சி எடுத்துகிட்டு ஓகே எப்படி ஹோம் டெலிவரியே பண்ணிருவீங்களா இல்லை நாங்கள் வந்து அந்த பிளேஸில் வந்து வாங்கிக்கணுமா ஆ ஓகே எவ்வளோ வரும் ஆ எவ்வளோ இல்லை இப்போ நார்மலாக எதாவது ஒரு ரே ரேஞ்ச் சொல்லுங்களேன் இப்போ ஃபிஃப்ட்டி ருப்பீஸ் ஒரு முழம் வாங்கினா நூறு பூ வாங்கினா ஃபிஃப்ட்டி ருப்பீஸா ஆ சரி ஓகே நான் யோசிச்சுவிட்டு உங்களுக்கு சொல்லுறேன் நம்ம நேரில் மீட் பண்ண முடிஞ்சால் மீட் பண்ணி பேசலான்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்ஸ் ம்